பத்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஆறு அஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சு